ஹலோ ஆ ஹலோ அம்மன் ட்ராவல்ஸா நாங்கள் இங்கே நான் நாஞ்சிக்கோட்டை ரோடு காமராஜர் நகர்லேருந்து பேசுகிறோம் இங்கே நாங்கள் ஒரு சுற்றுலா கிளம்பிருக்கோம் தெருவில் ஒரு பத்து லேடீஸாக எல்லாம் ஓம் ஷக்தி கோயிலுக்கு மாலை போடுறவங்க இங்க தஞ்சாவூர்ல உள்ள சு சுற்று கோயில்கள்லாம் பார்க்கறதுக்காக ஃபஸ்ட்டு கிளம்புறோம் மொதலில் வந்து ஃபஸ்ட்டு பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் அதுக்கப்புறம் நேரம் இருந்தால் எப்படி எப்படின்னு அப்படியே போயிகிட்ருக்கலாம் நீங்கள் எவ்வளோங்க எவ்வளோவு உங்களுக்கு ட்ராவலுக்கு வ பே பண்ணணும் ஆ நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏங்க பதினஞ்சு பேர் வரோம் ஒரு நபருக்கு எவ்வளவு ஏன்னால் நான் மக்கள்கிட்டலாம் சொல்லணும் தெரு மக்கள்கிட்ட எவ்வளோ வேணும்னு இல்லை சுற்றி பக்கத்தில் இந்த அரண்மன கோயிலுன்னு இல்லை அந்த அரண்மனை இப்ப பூங்கா ஆ ப ஆ அந்த பக்கத்தில் ஆ பெருமாள் கோயில் இருக்குது அதை சுற்றிப்பா சுற்று ஆ ஆ ஆ ஒரு ஆ காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் ஆமாம் ஆ ம மத்தியானம் மீல்ஸெல்லாம் மத்தியானம் மீல்ஸெல்லாம் நாங்கள் தான் பார்த்துக்கணுமா ஆ நீங்கள் ஒன்றும் அரேஞ்சுமெண்ட் பண்ணமாட்டீங்க சரி எவ்வளோ பே பண்ணணும் ஆ ஆ வ ஒரு பயஞ்சு பேர் வரோம் சரி கொஞ்சம் கொறைச்சிக்க முடியுமா கொஞ்சம் கொறச்சு மக்கள் இன்னும் ஏன்னா கொறச்சுக்கிட்டா கொறச்சுக்கிட்டா மக்கள் கொஞ்சம் கூடவே வருவாங்க அதனால் தான் ஆ சரி ஆ வேறு டைம் இருந்ததுன்னா நாங்கள் கேட்கற கோயிலுக்கு நீங்கள் அழைச்சிட்டுப் போகணும் அங்கே வந்து நாங்கள் அங்கே வர முடியாது இங்கே வர முடியாதுன்லாம் சொல்லக்கூடாது டைம் இருந்தால் நாங்கள் ஆ ஆ காலையிலேருந்து காலையில் ஒன்போது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரையிலும் சரி சரி சரி சரி இல்லை நாங்கள் எக்ஸ்ட்ரா அப்படி ஒரு கோயில் ரெண்டு கோயில் கூட கேட்டால் எதுவும் கோச்சுக்காம எங்களுக்கு சுற்றிக் காமிங்க ஆ ஆ சரிப்பா சரி சரி சரி ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றி நன்றி நன்றி ம்